ஹலோ ஹலோ எஸ்க்யூஸ் மீ மேடம் மேடம் என்னோட டிகிரி சர்டிஃபிகேட்டில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக இருக்கு அதான் ஸ்வாதியில ஐக்கு பதிலாக ஒய் போட்டுருக்காங்க இல்லை நான் கரெக்டாக என்னோட ஆதார் கார்ட் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்துலையுமே ஐ தான் இருக்கு உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டில் மட்டும்தான் ஒய் போட்டுருக்கீங்க ஆ ஆமாம் ஆ சொல்லுங்கள் ஆ ஓகே மேம்

ஆ ஓகேங்க மேம் இல்லை இந்த ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் தான் இருக்கு ஆ ஆ எல்லாமே கரெக்டாக இருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும்தான் தப்பாக இருக்கு புரியல மேடம் இன்னும் ஒரு ஒன் வீக்குள்ளே வேணும் மயிலாடுதுறை நாளைக்கு வேணாலும் நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் ஆ ஓகே ஆ ஓகே ஆ இல்லை மேடம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும்தான் ஆ ஓகே தேங்க் யூ